கவிதா ஏஜென்சிக்கா நான் மகிழினி பேசுகிறேன் நாங்கள் ஒரு டூர் பிளான் பண்ணியிருக்கோம்

இங்கே திருவாரூர்லேந்து ஊட்டி கொடைக்கானல் மூணார் மூணு ஏரியா வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் பதினஞ்சு பேருங்க வருவாங்க ஒரு ஃபைவ் டேஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஆமாம் டோட்டலாக ஃபைவ் டேஸ் ஹலோ கேக்குதா டோட்டலாக ஃபைவ் டேஸ்ஸு பிளான் பண்ணியிருக்கோம் ஊட்டி கொடைக்கானல் மூணார் மூணு ஏரியாவும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும்ல்ல போயிருப்பிங்க அப்படியா மூணு ஏரியாவும் ஃபுல்லாக சுற்றி பார்க்கறத்துக்கா ம் அப்படியா ஓகே இந்த ஃபிஃப்ட்டின்த்லந்து போலான்ட்ருக்கோம் ஓகே ஓகே ஓகே அது எங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும் டென் டேஸ் கூட ஓகே தான் மேம் அப்படி இல்லைனா இப்போ ஊட்டின்னா ஏ ஊட்டி ஃபுல்லாக அங்கே சுற்றி பார்க்கணுனா எவ்வளோ நாள் ஆகும் ஆ

சரி ஓகே அப்போ டென் டேஸ் ஃபிஃப்ட்டீன் டூ ட்வென்ட்டி ஃபைவ் வரைக்கும் டென் டேஸ்ஸு பிளான் பண்ணிக்கலாம் அமௌன்ட் மட்டும் நீங்கள் என்னன் சொன்னிங்கனா ஃபுட்டு அக்கமண்டேஷன்னு எல்லாமே சேர்த்து ட்ராவல் எக்ஸ்பன்சஸ் எல்லாமே சேர்த்து அமௌன்ட் என்ன ஆகும் டென் மெம்பெர்ஸ்க்கு அப்படின் சொல்லுங்கள்

ஆமாம் ஃபிஃப்ட்டின் மெம்பர்ஸ் ஓ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இது என்னது என்ன கார் வந்து நீங்கள் எடுக்க எடுப்பிங்க ரெண்டு கார் எடுப்பிங்களா இல்லை ஒரே வேன் அந்த மாதிரி ஆமாம்

ம் ம் ஓகே ஓகே ஆனால் காஸ்ட் மட்டும் ஜாஸ்தியாக ஃபிஃப்ட்டின் மெம்பர்ஸ் ஓகே

ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கும் வெஜ்ஜாக நான்வெஜ்ஜாக எப்படி இருக்கும் ஓகே ஓகே மேம் இந்த அமௌன்ட்டு மட்டும் ஓகே ஓகே அமௌன்ட் நாங்கள் வ வந்து பேசு நேரில் வந்து பேசுகிறோம் ஓகே ட்ரைவர் கொஞ்சம் நல்ல ஆளாக பார்த்து போடுங்கள் சேஃப்ஃபாக போய்விட்டு சேஃப்ஃபாக வரணும் ஏ ஃபேம்லியோட ஃபுல் ஃபேம்லியோட வரோம் குழந்தைங்கள்லா வேறு இருக்காங்க ம் நான் விசாரிச்சேன் விசாரிச்ச வரைக்கும் உங்கள் ட்ராவல்ஸில் நல்லா படி தான் சொல்கிறாங்க அதனால தான் உங்கள்க் கால் பண்ணி புக் பண்ணுறேன் ம் ஓகே மேம் தேங்க் யூ